சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்

ஆமாம் இது ஹோல்சேல் கடை தான் சொல்லுங்கள் சரிங்க எப்படி அது கிழங்கு மாதிரி வேணுமா இல்லை அரைச்சே வேணுமா உங்களுக்கு ஓகே ஆனால் வந்து அது ரேட்டு சொல்கிறேன் கேளுங்கள் உங்களுக்கு வந்து இது இருபது கிலோ அது முப்பது கிலோ வேணுமா ரெண்டுமே ஐம்பது ஐம்பது கிலோ வேணுமா ஓகே ஒரு கிலோ மஞ்சள் வந்து ஐந்நூறுரூபா ரேட் வருது நீங்கள் ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ ஆமாம் ஆமாம் ரெண்டுமே தான் ஆமாம் நீங்கள் கெழங்கா கேட்குறீங்கள்ல அரைச்சா அதுக்கு ஒரு தனி ரேட் வரும் கெழங்கா கேட்குறீங்கன்றதுனால இது இவ்வளோ தான் ரேட்டு அரைச்சா கொஞ்சம் அதிகமாக வரும் எப்படி நீங்கள் நேரில் வந்து வாங்கிப்பீங்களா இல்லை டெலிவரி பண்ணணுமா டெலிவரி பண்ணுன்னால் இங்கேருந்து நாங்கள் நீங்கள் எந்த ஊர் அட்ரஸு எதுனால் சொல்லுங்கள் லொகேஷன் திருவண்ணாமலையா சரி இந்த நம்பருக்கு லொகேஷன் அனுப்புங்கள் இதே நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னாண்ட லொகேஷன் சொல்லுங்கள் நாங்கள் வந்து வெலை பார்த்துலாம் சொல்ல முடியாது இது வந்து வர்றது அதை அப்படியே தான் தரமுடியும் வேணால் டெலிவரி சார்ஜ் வேணால் நாங்கள் கம்மி பண்ணிக்கிறோம் டெலிவரி சார்ஜ் வேணால் கம்மி பண்ணிக்கிறோம் ஆனால் இதில் எங்களால் கம்மி பண்ணிக்க முடியாது இவ்வளோ தூரம் நீங்கள் வாங்கறதால் வேணால் நாங்கள் ஒரு கம்மி பண்ணுறோம் ஒரு ஆயரரூபா வேணால் கம்மி பண்ணுறோம் டெலிவரி சார்ஜ் இந்த இதோடு சேர்த்து இந்த ஐட்டமோடு சேர்த்து நாங்கள் கம்மி பண்ணித்தரோம் ஓகேங்க உங்களுக்கு ஒரு ம் நாலு நாளில் வந்து சேர்ந்துரும் போதுமில்ல நால் ம் பேக்கேஜ்லாம் நல்லாதான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபோ நாலு நாளுக்குள்ளே வந்துடும் த்ரீ டேஸ் டூ டேஸில் வந்துடும் அதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஆ நல்லா இருக்கும் மஞ்சள்லாம் நல்லாதான் இருக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்பறம் நல்லாயிருந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வெளியில் போய் நீங்களே சொல்லுவீங்க நல்லாதான் இருக்கும் உங்களுக்கு அனுப்புகிறோம் நாங்கள் அனுப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம் நீங்கள் அங்கே பேக்கேஜை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு திரும்ப எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுங்கள் நீங்கள் டெலிவரிக்கு வண்டிக்கு காசு தர வேண்டாம் நாங்களே கொடுத்துருவோம் அதெல்லாம் சேர்த்துதான் இந்த பேக்கேஜ் நான் போட்டு தரேன் போட்டு அனுப்புகிறோம் அதனால நீங்கள் அதுக்குக் காசு தர வேண்டாம் ம் தே நன்றிங்க